இந்தியாவில் வந்து தமிழ்மொழி தான் முதன்மை மொழியாக கருதப்படுகிறது தமிழ்மொழி வந்து மூத்த மொழி அதை வச்சு தான் வந்து ஹிந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லா மொழியுமே வந்து தமிழை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்பட்டது தமிழ்மொழி வந்து சுவாரசியமான மொழி மற்றும் பேச்சு வழக்கில் வந்து பயன்படும் மொழி எனக்கு பேசுவதற்கு எழுதுவதற்கு படிப்பதற்கு அனைத்திலும் பயன்படுது அனைத்திலும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய மொழின்னா அது வந்து தமிழ்மொழி தான் தமிழ்மொழி வந்து தமிழ்மொழி வந்து க் ப்ளஸ் ஆ கா அப்படீன்னு க் ப்ளஸ் அ க அப்படீன்ற மாதிரி தான் ஒவ்வொரு மொழிகளும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி பதினாறு மெய் எழுத்துக்களும் பன்னெண்டு பன்னெண்டு உயிர் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்களை வச்சு தான் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ் மொத்தம் மொத்தம் எண்ணிக்கையை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழு எழுத்துக்களை வச்சு தான் எல்லா எல்லா அனைத்தையும் எழுத படிக்க வாசிக்க எல்லாத்துலேயுமே பயன்படுத்திக்கிட்டிருக்காங்க அது போக வந்து இதே போல் தான் ஹிந்தி மொழியும் ஹிந்தியும் வந்து தமிழை அடிப்படையாக கொண்டுதான் ஒன்று ஒன்றும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அதேபாட்டுக்கு எல்லா மொழிகள்லேயுமே வந்து த எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி வந்து தமிழ் தான்